எனக்கு வந்து பெயிண்ட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இப்போ என்னுடைய முழு வேலை ஃபுல்லாவே எலெக்ட்ரிஷியன் தான் ஆனால் எனக்கு வந்து இப்போ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டிருப்பேன் இந்த பெயிண்ட்டிங் ஒர்க் பண்ணுறப்ப எப்படினா எனக்கு இப்போ எதாது ஒன்று தோண்கிறது இப்போ நேச்சுரலாக எதாது ஒன்று பார்க்குறேன் இப்போ பஸ்ஸில் போகும் போது யாரா ஒரு கண்டக்ட்ரோ அதை மாதிரி எதாவது பஸ்லேருந்த சில வயசான பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூ கட்டிகிட்டு வருவாங்கள் அதெலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவேனா என்னோடய டிராயிங் புக்கை எடுத்து வரையிவேன் வரஞ்சுட்டு அதில் உள்ள கருத்து என்னென்ன அப்படின்னு சொல்லிகிட்டு அதுக்கு கீழே வந்து ஹின் ஹின்ட்டாக எடுத்து வச்சுப்பேன் ஹின்ட்டாக எடுத்து வச்சுருக்கும் போது என்னுடைய மைண்டும் ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்புறம் வந்து என்னென்னா ஃபு பார்ட்டைமாக பண்ணிட்டிருக்கேன் பார்ட்டைமாக பண்ணுவேன் இந்த பெயிண்ட்டிங்கை வந்து பார்ட்டைமாக பண்ணும் போது மோஸ்ட்லி வந்து அந்த பெயிண்ட்டிங்கை வந்து விற்கவும் செய்வேன் இப்போ யாரா கேட்டாங்கள் அப்படின்னா எனக்கு இது காசுக்கு இது லை ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் இதை விற்கவும் செய்வேன் அப்படி இருக்கும் போது ரொம்ப எனக்கே பிடிச்சிருந்தாலும் அதை யார்கிட்டையும் கொடுக்காம எனக்கு சேகரிச்சு வச்சுப்பேன் அப்போப்ப எடுத்து பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸேன்ஷு ரிலேஸ் ரிலாக்ஸேஷனுக்காக இதை வந்து பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வந்து எப்போயாச்சும் மூட்அவுட் ஆயிருந்தேனா அப்போலாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் எடுத்து பார்த்துட்டு எனக்கா எனக்காகனே வரஞ்சமாதிரி இருக்கும் அப்படின்றப்போ யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன் மோஸ்ட்லி இதை வந்து நான் எலெக்ட்ரிஷியனுன்றதுனால இதை வால் பிரேம் வால்ஃபிரேம் பண்ணி வச்சுகிட்டு அதை வந்து லைட்டிங்லாம் பண்ணி அப்படிலாம் வந்து என்னுடைய லைஃப்பு வேலையில் எவ்வளோ பிரஷஷர் இருந்தாலும் இதை மாதிரி பெயிண்ட்டிங் வர பெயிண்ட்டிங் வரஞ்சிட்டிருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இதை மாதிரிலாம் வந்து என்னுடைய வேலையில் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் மூட்அவுட் ஆயிட்ருக்கப்பலாம் அடிக்கடிக்க எடுத்து பெயிண்ட்டிங் தான் பண்ணுவேன் இதை மாதிரிலாம் தான் நான் வந்து மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டிருக்கேன் இதான் இதில் உள்ள ரியாலிட்டி வந்து எனக்கு எப்படி சொல்லுறதுன்னு தெரியாது அதை வந்து என்ன பண்ணுவேனா அதை பெயிண்ட்டிங் மூலியமாக காமிப்பேன் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது ஆனால் எனக்கு வந்து இதான் என்னுடைய மோஸ்ட்டாஃப் எல்லா டைம்லியுமே இது ஒரு ஹாபியாக வந்து நான் வச்சுருப்பேன்